உலகம் ரொம்ப மாறி வரதா நான் சொல்லுவன் ஏன்னால் வந்து ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோருமே வந்து ரொம்ப நல்ல ஆரோக்கியமான உணவை தான் சாப்பிட்டு இருந்தாங்கள் ஆனால் இப்போ யாருமே வந்து அந்தளவுக்கு ஆரோக்கியமாக சாப்பிடுறது இல்லை எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் அப்படிதான் சாப்பிட்டுருக்காங்க அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு எதனால் நம்ம சொல்லணுன்னா ஒரு தூரத்தில் இருக்கறவங்களுக்கு சொல்லணுன்னா அதுக்கு வந்து ஒரு நம்ம லெட்டர் போட்டு தான் சொல்லணும் ஆனால் அந்த லெட்டர் போடுகிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வார கணக்கு வந்து ரொம்ப தூரமாக இருந்தால் மாச கணக்குகூட ஆகும் நம்ம சொல்ல வர விஷயத்த வந்து அவங்களுக்கு ரொம்ப சீக்கரமாக செல்ல முடியாது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக அவங்களுக்கு மெசேஜ் பண்ணியே சொல்லிடலாம் ஒருத்தவங்கள காண்டக்ட் பண்ணுனா ரொம்ப சீக்கரமாகவே இப்போ காண்டக்ட் பண்ணலாம் அந்தளவுக்கு டெக்னாலஜி ரொம்ப நல்லாவே வளர்ந்துடுச்சி அதுவும் இல்லமால் இப்போ வந்து மருத்துவம் அதில் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே வளர்ந்துருக்கு ஃபஸ்ட்டுலாம் வந்து எதனா பண்ணனுனால் வந்து அவங்க எதனா யாருக்குனா ஆப்ரேஷன் பண்ணனுனால் கூட அது வந்து கையால் தான் பண்ணுவாங்க இப்போ வந்து நல்லா டெக்னாலஜி வளர்ந்துருக்கறதுனால அவங்க ஓ ஹோல்ஸ் போட்டே வந்து ஈஸியாக வந்து ரொம்ப முடிச்சுடுவாங்க ரொம்ப பெரிய இதுவெலாம் ஆக்காமல் கொஞ்சம் சீக்கரமாகவே முடிச்சுர்றாங்க அதுவும் இல்லாமல் சோசியல் மீடியா அது வந்து ரொம்ப நல்லாவே ஹெல்ப் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது ஏன்னால் இப்போ ஒருத்தவங்களுக்கு எதனால் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இப்போது ஃபஸ்ட்லாம் வந்து ரேடியோவில் தான் எதாவது நியூஸ் சொல்லணுன்னா சொல்லுவாங்கள் அதுவும் எல்லாநேரத்துலேயும் அது ஒர்க் ஆகாது இப்போனா நம்ம எதில் வேணால் வந்து நியூஸ் சேனல்லாம் பார்க்கலாம் டிவி அந்தமாதிரிலாம் டெக்னாலஜி ரொம்ப நல்லாவே வளர்ந்துருக்கு அதனால வந்து ரொம்ப நல்லாவே உலகம் வளர்ந்துருக்கு தான் நான் சொல்லுவன்